கோவை மாவட்டத்தில் வந்து ஜவுளி தொழில் வந்து பெயரு பெற்ற ஒரு இது அங்கே வந்து ஜாஸ்தி அதாவது பஞ்சமில்லை நூலுமில்லை அதாவது ஒரு நெசவுக்கு என்ன வேணுமோ ஒரு ஆடை நெய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை வசதியும் கோவை மாவட்டத்தில் தான் கிடக்கி மற்றபடியா பின்னடைவு தான் எந்த தொழிலாக இருந்தாலும் கோவை மாவட்டனா ஜவுளி துறை ஒன்று தான் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் கம்பெனி அந்த மாதிரி கோவையினா பருத்தி நூலாடை பஞ்சு மில்லு நூல் மில்லு ஜின்னிங் ஃபேக்ட்டரி இது ஜாஸ்தி வர்றது கோவை மாவட்டத்தில் ஒன்று தான் இதனால ஒன்னும் பித் இது பாடகர் பெயரு சொல்லணுமா அவர் வந்து எங்கிருந்தாரு என்ன பண்ணாரோ அவர்களுக்குலாம் கோவை மாவட்டத்துக்காரங்க நல்ல ஒரு இது கொடுப்போம் சினிமா பாடகர் அவருலாம் நல்லா பாடுவார் அவங்களுக்குகெல்லாம் கோவை மாவட்டம்னா எந்த ஒரு நடிகருக்கும் பிடிக்கிம் எல்லாருக்கும் பிடிக்கி வெளிநாட்டுலேருந்து வந்து கோவை மாவட்டத்தை போய் பார்த்தமுனா வெளிநாட்டு காரர்தான் ஜாஸ்தி சுற்றுவாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கோவை மாவட்டம் அந்தளவுக்கு புடு பிடிச்சிருக்கு மனை பாரு போய் பார்த்தா நிறைய கடை என்ன ஜவுளி கடை என்ன ஏகப்பட்ட இது அதாவது பெரிய கடை வீதினா பூராவும் ஜவுளி தான் ஜவுளிக்கு பெயர் பெற்றது கோவை மாவட்டம் முன்னேறும் மற்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது இங்கேருந்து தயாரிப்பை பொறுத்து எல்லா இடத்துக்கும்